நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணிணோம் நல்லா வந்துச்சு இருந்தாலும் வந்து லைட்டாக வந்து சால்ட் பற்றாம போயிடுச்சு இப்போ நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி பண்ணும் போது திடீரென்னு வந்து சால்ட் பற்றாம போச்சு என்ன பண்ணுறது நல்லா யோசிச்சுட்டு இருக்கும் போது நாங்கள் வந்து லைட்டாக தண்ணியில் வந்து உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த தண்ணியை வந்து அதில் பிரியாணி ரைஸெலாம் போட்டு அதில் ஊற்றிட்டு அதை வந்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றினங்காட்டியும் என்னாச்சுன்னா ஸ்பைசஸ் வந்து குறைஞ்சிடிச்சி இங்கே வந்து எங்கள் வீட்டில் எப்படின்னால் எல்லாமே ஸ்பைசியாக சாப்பிடுறாளுங்க இப்போ வந்து டேஸ்டே இல்லாத மாதிரி போயிடுச்சு ஸோ நாங்கள் வந்து உப்பு தண்ணியோடயே நிறைய வந்து இந்த மிளகாப்பொடி எக்ஸ்ட்ரா அரைச்சு வச்சுருந்த மசாலாலெலாம் எடுத்து போட்டு அதுக்கு அதுக்கூடேயே வந்து மிளகா தூளெலாம் போட்டங்காட்டியும் மிளகா தூள் போட்டு ஒரு விசில் விசில் எடுத்தகாட்டி நாங்கள் எதிர்ப்பார்த்த பிரியாணி இல்லைனாலும் ஏதோ சாப்பிடுற அளவுக்கு இருந்துச்சு வீண் வீண் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே வந்து நாங்கள் எல்லாேரும் சாப்பிட்டோம்